முதல்ல கடலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு வலையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதை எங்கள் படகுலெலாம் வச்சுட்டு கிளம்புறத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வழி அனுப்பிவிடுறதுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து கடல் கிட்டே நின்று கரையில் நின்று போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிவிடுவோம் அவங்க போயிட்டு மீன் பிடிச்சுட்டு வரத்துக்கு காலையில் போனாங்கனால் சாயங்காலம் ஆயிடும் ஏன்னால் மீன் கிட்டக்க இருக்காது மீன் கொஞ்சம் தூரமாக இருக்கும் நடு கடல்கிட்ட இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே மீனை பிடிச்சிட்டு அவங்க திரும்ப கொண்டு வரணும்னா சாயங்காலம் ஆயிடும் அந்த சாயங்காலம் வரைக்கும் நாங்கள் உட்காந்து இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்து இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டுதான் சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு வந்த உடனேயே அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பிடிக்கிற மீன் எல்லாமே எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து உயிரோடு இருக்கிற மீனாகதான் இருக்கும் செத்து போன மீன்னால் வந்து ரொம்பலாம் இருக்காது அதை எடுத்துட்டு போய் சந்தையில் வந்து கொடுக்குறதுக்கு ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டு சந்தைக்கு போய்ட்டு இதை விற்கிறத்துக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதை கிலோ பார்ப்பாங்க எத்தனை கிலோ இருக்குது இது முதல்ல எந்தெந்த மீன் வகைனு பிரிப்பாங்க பிரிச்சுட்டு கிலோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காசெலாம் கொடுத்துட்டு கூலிக்கு கூட போன எத்தனை கூட்டாளிகளோ அந்த கூட்டாளிங்களுக்கும் தனித்தனியாக காசை பிரிச்சு கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க மார்க்கெட்க்கு கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற சிறுசிறு தொழிலாளிகள் நண்பர்களெலாம் இருப்பாங்க அவங்ககிட்டலாம் வந்து பிரிச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வந்துடுவாங்க எங்கள் ஊரில் வந்து சுற்றி நிறைய மார்க்கெட் இருக்குது மீன் பிடிக்கிறத்துக்குனா ஒரு ஊர் ஃபுல்லாகவே வந்து கிட்டதட்ட ஒரு பத்து பதினஞ்சு மீன் மார்க்கெட் இருக்கும் நிறைய இருக்கும்